நாங்க விவசாயிங்கன்னா விவசாய நிலத்திலேருந்து வர நிலக்கடலை பச்சைப்பயிறு பயன்படுத்திய அந்த பொருள்கள்லாம் நாம் நாங்கள் வந்து வணிகர் வளாகத்துக்கு தான் கொடுக்குறோங்க நிலக்கடலையை வந்து காய வைச்சு எண்ணெய் ஆட்டியும் விற்போம் கடலையாவும் கொடுப்போம் பச்சைப்பயிறு தட்டப்பயிறு கடலப்பருப்பு உளுந்து நெல் எல்லாமே விவசாயம் விளையிறதெல்லாம் வணிகர் சங்கத்துக்கு தான்ங்க நாங்கள் கொடுக்குறோம் வணிக சங்கத்துக்கு நெல் எல்லாம் அறுத்து எள் நெல் எல்லாமே வணிகர் சங்கத்துக்கிட்ட தான் அங்கே கொண்டு எல்லாம் அங்கே அங்கே தான் விற்பனை செய்கிறதுக்கு கொண்டு போகிறோம் அந்த பச்சை அந்த என்ன காய்கள் காய்கள்லாம் கூட இருந்தால் கூட காய் எல்லாம் முக்கால்வாசி இருந்தால் அங்கே தான் கொண்டு குடுத்துருவோம் வர எல்லாமே வணிகர் சங்கத்தில் தான் கொண்டு கொடுப்போம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு பாசிப்பயறு என்ன எல்லாம் இப்போ உண்டான பயிர் வகைகள் இந்த எப்படி சொல்கிறது எல்லாமே கொண்டு அங்கே தான் வணிகர் சங்கம் அந்த சங்கத்துக்கு தான் கொடுக்குறோங்க நாங்கள்